ஆ வாங்க உள்ள வாங்க ஆ குட் மார்னிங் வாங்க என்ன என்ன விஷயோம் ஆ எந்த டிபார்ட்மென்ட் ஓகே ஓ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காயிடுச்சா ஓகேமா இது வேற ஏதாச்சி சர்ட்விகேட்டில உங்களோடய ஆதார் கார்டு டிசி அதுமாதிரி உள்ள இதிலலாம் கரெக்ட்டாக இருக்கா ஓகே ஓகே

ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா மாற்றிக்கிலாம் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொன்னிங்களா இந்த ஆதார் கார்டு இந்த இது டிசி ஜெராக்ஸ்லாம் சொன்னிங்களா அதெலாம் வந்து ஒவ்வொரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் அதை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி ஆ நெக்ஸ்ட் வீக்கு வந்துடுங்கம்மா நெக்ஸ்ட் வீக்கு இதே தேதியில வந்துடுங்க இல்லை இல்லை என்கிட்டியே நீங்கள் டேரக்ட்டாகவே கொடுத்தர்லாம் என்கிட்டியே ஆ அந்த சர்ட்டிவிகேட்லாம் கொடுத்திங்கனா நான் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி மாற்றித் தர சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு ட்வொன்ட்டி டே ஒரு ட்வொன்ட்டி டேஸ்க்குள்ள இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும்மா

ம் வாங்க